மாநிலத்தில் உள்ள வட்டார பேச்சு குழுகளுக்கும் தமிழ்மொழிக்கும் என்ன வித்தியாசம் நம்மளுடைய தமிழ் வந்து இன்னும் வந்து சில அந்த அதென்டிக் பீப்புள் வந்து அந்த காலத்துல இருந்த தமிழை பின்பற்றி அதோடைய சிமிலாரிட்டீஸ் இன்னும் நிறையாவே இருக்குது இப்போது இந்த மொழி வந்து வெளிச்சத்துக்கு வந்து இன்னும் நிறையா பேர் வந்து இதை தெரிஞ்சுக்கும்போது அவங்கவுங்க கன்வீனியன்ஸ்க்கு லைட்டாக மாற்றுனனால அது தான் மேஜர் டிஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் அவங்க அதே வார்த்தை சொன்னால் அதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அந்தந்த ரீஜியன் அந்தந்த பகுதியில் வந்து அந்த டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது